ஆ குட் ஆஃப்டர்நூன் சார் என்னோடய நேம் டார்த்தி நான் உங்களோடய காலேஜ்ஜில் தான் ஆக்சுவலாக செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ரீசண்டாக ஒரு ஃப்யூ டேய்ஸ் முன்னாடி என்னோடய ஐடி கார்ட் மிஸ் ஆகிடுச்சு சார் அது இப்போது நெக்ஸ்ட் மன்த்தில் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது

ஸோ அதுக்காக இப்போது ஹால் டிக்கெட் டிஸ்டிரிபியூட் பண்ணுறாங்க ஸோ ஐடி கார்டு ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படுது இப்போ அப்ளை பண்ணுறதுக்காக தான் சார் கால் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வெளியில் போகும்போது மிஸ் ஆகிடுச்சு சார் வீட்டுக்கு போகும் போது ஃப்யூ டேஸ் முன்னாடி சார் ஆ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் யார் சார் ஆக்சுவலி நோ நோ சார் ஐடி கார்ட்க்காக ஒரு செமஸ்டர் வெயிட் பண்ண முடியாது இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குனாலும் நான் பண்ணுறேன்

ம் ஷோர் சார் தேங்க் யூ ஸோ மச் கன் ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ஃபார் கன்சென் நான் நெஸ்ட் வீக் வந்து நான் லெட்டர் இது சப்மிட் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ